வருடா வருடம் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை கிரி மலைக்கு போவோம் கிரி மலைக்கு போகும் போது இந்த நடந்துதான் போவோம் காந்த மைல் பூந்து போவோம் போகும் போது காட்டெருமையை பார்ப்போம் மானுகள் வந்து கணக்கு இல்லாமல் பார்ப்போம் அங்கெல்லாம் தண்ணி குடிக்க வரும் அதையெல்லாம் பார்க்க போட்டோ பிடுச்சிருக்குறேன் புடுச்சு நம்ம பேத்திக்கிட்ட அதெல்லாம் பார்க்க கொடுத்தேன் அவள் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாள் அப்போ அந்த ஃபாரஸ்ட்டு மலை ஏறும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் நல்லா வேர்த்து கொட்டும் நல்லா உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வந்துடும் கெட்டது தண்ணியெல்லாம் வந்துடும் ஆனால் அது போய் பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்குதுங்களே ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கான இது தான் மலையை படிக்கட்டு வந்து ஏணி மாதிரி ஏறி போற மாதிரி இருக்கும் அவ்வளோ நெட்டுக்காக இருக்கிறனால சிரமப்பட்டு தான் போவோம் இருந்தாலும் அதில் ஒரு ஆனந்தமாக இருக்கும்